ஹலோ வணக்கம்ங்க ஹோட்டல் அன்னலக்ஷ்மிங்களா நாங்கள் ஸ்விகியில வந்து டிஃபன் ஆர்ட்ரு பண்ணி இருக்கோங்க ஒரு பதினாலு பேர்த்துக்கு இட்லி ஊத்தாப்பம் பூரி பொங்கல் எல்லாம் ஆர்ட்ரு பண்ணி இருக்கோம் ஆனால் என்னென்னா இன்னைக்கு நாங்கள் காலைல ட்ரிப்புக்கு வந்தோம்ங்க வர வழியில் பிளேட் எல்லாம் வாங்கிக்கலான்னு பார்த்தா கட எதுவும் ஓப்பன் ஆகல அதனால் நாங்கள் ஸ்விகியில ஆர்ட்ரு பண்ணம்போதே பிளேட்டு இந்த ஃபோர்க் ஸ்பூன்னு எல்லா ஆர்ட்ரு பண்ணி இருக்கோம் அதை டிக் பண்ணி இருக்கோம் நாங்கள் அதை கொஞ்சம் எங்களுக்கு அதை ஆர்ட்ரு வரம்போது அதையும் கொஞ்சம் கொடுத்து அனுப்புங்க ஏன்னா குழந்தைங்க பெரியவங்க எல்லா இருக்காங்க அதனால் அதை கொஞ்சம் கொடுத்து அம்ச்சிங்கனா எங்களுக்கு கொஞ்சம் எல்லா தனித்தனியாக சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா அது மேக்சிமம் யாரும் பாக்கறதில்லை அது தாங்க